மேடம் நீங்கள் வாழைப் பழ தோட்டம் தானே எனக்கு எல்லா வாழைப் பழத்துலையும் வேணும் எல்லா வகையிலையும் இருக்கா என்னென்ன வகைலாம் வச்சுருக்கீங்க சரி எனக்கு கொஞ்சம் இமீடியட்டாக வேணும் உங்களால் தர முடியுமா சரி அப்போது எனக்கு எப்போது தர முடியும் நீங்கள் அறுவடை பண்ணக்கப்புறம் சரி ஆனால் ஃபோன்பே இருக்கா நான் வண்டி வேணால் அரேஞ்ச் பண்ணி தரேன் சரி நான் உங்களுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க உங்களுக்கு காசும் தந்துடுறேன் நீங்கள் எனக்கு வாழைப் பழம் மட்டும் ஆ ஓகே ஓகே ஆ எல்லா வ வகையிலையும் வாழைப் பழம் வேணும் நீங்கள் வந்து கரெக்டாக எனக்காண்டி கொஞ்சம் ஸ்பெஷலாகவே வேறு அறுவடை பண்ணி தந்துடுங்க தேங்க் யூ மேம்